சட் சட்ட ஆவணங்களை உருவாக்குறது கண்டிப்பாக அதில் அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது ஏன் அப்படின்னால் நான் வந்து நான் வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் ரெடி பண்ணணுமா இல்லை வருமான சான்றிதழ் ரெடி பண்ணணுமுல்லை ரேஷன் கார்டு ரெடி பண்ணணுமா அப்படிங்கறதுக்கு அது வந்து இப்போ ஒரு வாரம் கிடைக்கணும் அப்படின்னு நெனைச்சன்னா அதுக்கு ரேஷன் கார்டுக்கெலாம் ரெண்டு மாதம் ஆகுது கிடைக்கிறதுக்கு ஒரு பேரை எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கு தேவையான ப்ரூஃப் இருக்கணும் அதுக்கு தேவையான ப்ரூஃப்பில் திடீர்னு ஆதார் கார்டு கொண்டு போயி கு கொடுக்குறேன் ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருக்குது ஸோ பேர் தப்பாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யுறாங்க மாற்றிட்டு வர சொல்கிறாங்க மாற்றிட்டு வரும்போது அதுக்கு ஒருவாரம் ஆகுது அதுக்கப்புறம் அந்த பேர் தப்பாக இருக்கிற ஆதார் கார்டு சரி பண்ணியாச்சுன்னு போய் கொடுத்தோன்னா ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கியான்னு கேக்காறாங்க சரி ஃபோன் நம்பர் இணைச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபோட்டோ புடிச்சு அத்தாரிட்டி காட்டினப்புறம் அதுக்கு ஒரு வாரம் ஆகுது அதுக்கு மேல இந்த ரேஷன் கடை ஸ்கீமுன்னு செஞ்சிடுது முடிஞ்சுப் போயிருது சட்டனால் சட்ட ஆவணங்களை தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்புறம் ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோன்னால் அதுக்கு தேவையான அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் அதை வாங்குறதுக்கு போனோன்னால் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கேக்காறாங்க அந்த ப்ரூஃப்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகுது அப்போ ஸ்காலர்ஷிப் டைமே முடிஞ்சுப் போயிட்டு என் பையனுக்கு ஸ்காலர்ஷிப்பே நான் இப்போ உண்மையாகவே கொடுக்கல ஏனால் கு முடிஞ்சுப் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போ போய் ரெடி பண்ணிவிட்டு வாங்கன்னாங்க பேங்க்கு புக்கு ரெடி பண்ணிகிட்டு வாங்கன்னாங்க கடைசியில் எப்படி பைசா இருக்கும் ஸோ நான் அதை என்ன செய்யலை ரெடி பண்ணல விட்டுவிட்டேன் து ஸ்காலர்ஷிப்பு ரெண்டு விதத்தில் இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்காலர்ஷிப் ரெடி பண்ணுன்னாங்க சரின்னு சொல்லி ரெண்டு ஸ்காலர்ஷிப்புக்கும் ரெடி பண்ணியாச்சு ஸ்காலர்ஷிப்ப கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க இந்த சர்ட்டிஃபிகேட் இருந்தால்தான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டை தேடிப்பார்த்தா அதில் ஒரு குறை இருக்குது அதை மாற்ற முன்னாடி ஸ்காலர்ஷிப் டேட்டு முடிஞ்சுப் போயிட்டு ரெண்டாவது எங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னால் இப்போ அந்த அந்த ரேஷன் கார்டிலயே இப்போ பேர் ஏற்கனவே நான் போட்டு கொடுத்துருக்கேன் என் பிள்ளைப் பேரை போட்டு கொடுத்துருக்கேன் இவங்க அந்த ர சுமார்ட் கார்டு கொண்டு வரும்போது என் பிள்ளைப் பேரை சேர்க்கலை சேர்க்காம விட்டுவிட்டாங்க அந்த பேரில் இப்போ வந்து கைரேகை வைக்கச் சொல்லிகிட்டு இருக்காங்க கைரேகை வைக்க என் பிள்ளைப் பேர் இல்லை மறுபடியும் நான் சேர்க்கணுமாம் அதுக்கு பைசா முப்பது ரூவா கொடுக்கணுமாம் ஆதார் கார்டு கொண்டு போய் காட்டினா அதில் நேம் தப்பாக இருக்காம் ஃபேன் கார்டு எடுத்தால் அந்த ஃபேன்கார்டில் என் ஆதார் கார்டு தப்பாக இருந்த ஆதார் கார்டோடு ஃபேன் கார்டோடு பேர் வந்து நிக்குது இப்போ அதுக்கு மறுபடி மாற்றணுன்னா என் ப்ரூஃப்பு ஃபுல்லா எடுத்துகிட்டு வந்து மாற்றணும் என்னமோ ஆதார் கார்டு வர்றத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்போ ஆதார் கார்டு வந்தப்புறம் அதை வச்சு ஃபேன் கார்டு எடுக்க ரெண்டு மாதம் ஆகும் அப்போ எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் கொடுக்க முடியும் ஃபேன் கார்டில் எதுவும் லோன் எடுத்தால் என்னால் எப்படி கொடுக்க முடியும் இப்போ சட்ட ஆவணம் ரொம்ப ஒரு க்ரிட்டிக்கலான பொசிசனில்தான் இருக்குது ஸோ அதை வாங்குறதும் கஸ்டமருக்கு வாங்கி நம்ம ஒரு இடத்துல இது இது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ப அதை வாங்கினாலும் அந்த ஒரு வாரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியல கொடுக்க முடியல அப்போ அது முடிஞ்சுப் போயிருது மூணு நாளாக கொடுக்குறாங்க தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கேப் பாரு இங்கேப் பாருங்கிறாங்க கொடுக்குறோம் கையெழுத்து போட்டு வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வாரம் ஆகுது வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுது அப்படி ஒரு வாரம் ஆகும்னா அப்புறம் நாங்கள் எப்படி அந்த கொடுக்க வேண்டிய இடத்துல குடுக்க முடியும் ஜாதி சான்றிதழே எழுதி கொடுத்தாலும் ஒரு வாரம் ஆகுது எப்படி கொடுக்க முடியும் வருமான சான்றிதழ் இடத்துலேருந்து அந்த சர்ட்டிஃபிகேட் கொண்டு வாங்க சேலரி ஸிலிப்பை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க சேலரி ஸிலிப்பை கொண்டுப் போய் கொடுத்தா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அதுக்கு தக்கனம் வேலை சம்பளம் இதுக்கு கூடியிருக்குது எஸ்சி எஸ்சிஏ ஸ்காலர்ஷிப்புங்குறாங்க கொண்டு வந்தால் சம்பளம் கூடியிருக்குது நீங்கள் அதில் சம்பளம் குறையிற அந்த அத்தாரிட்டி கொண்டு வாங்கங்கிறாங்க அந்த ஜிஓவை தேடுறதுக்கு அதுக்கு ரெண்டு வாரம் ஆகுது அப்போது இவ்வளோவு சட்ட ஆவணங்களை நாங்கள் தயார் பண்ண முன்னாடி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிறையா சலுகைகளெலாம் என்ன செய்யறது முடிஞ்சிடுது ஸோ சட்ட ஆவணங்கள் கிடைக்கிறது கடினமானதுதான் இப்போ பேரை கொடுத்துமே என் பிள்ளைப் பேரை சேர்க்கல மறுபடியும் நான் சேர்க்குற நிலமை ஆகிப் போச்சு இப்போ ஆதார் கார்டாக மாற்ற சொல்லிகிட்ருக்காங்க ஆதார் கார்டை மாற்றுனா போஸ்ட் ஆஃபீஸில் போய் பையனுக்கு மறுபடி ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ எதுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு பேங்க்கு புக்கை கேட்காங்க எதுக்கு கேட்காங்க அப்போ சட்ட ஆவணம் கஷ்டம்தான இப்போ அந்த பேங்க்கு புக்கை கொண்டு போகணுமா அது ஏதோ முடிஞ்சுப் போயிட்டாம் மறுபடி அதை போயி என்னது எழுதி கொடுக்கணும் அதிலப் போய் பையன் போ பள்ளிகூடம் போனப்போ பா முடிஞ்சுப் போச்சு இனிமேல் பள்ளிகூடம் திறந்தாலும் அவனை லீவு போட்டு கொண்டுப் போய் என்ன செஞ்சிடணும் அந்த பேங்க்கு புக்கை ரெடி பண்ணும்பாங்க இனிமே அதுக்கு என்ன எழுது கையெழுத்து வாங்கப் போகிறாங்களோ தெரியல ஸோ சட்ட ஆவணங்கள் ரெடி பண்ணுறது கஷ்டம் அது கிடைக்கிறது கஷ்டம் அது கிடைக்கிறதுக்கு நம்ம அலையிறது அது அதை விட கஷ்டம் காலையில் போனால் சாயந்தரந்தான் வீட்டுக்கு வரணும் தாலுக்கா ஆஃபீஸ் மொதல் ஸ் இங்கேருக்கு பக்கத்தில் பக்கத்தில் ட ஒரு ஊர் ஒரு ஊர் ஒரு மைல் நடந்து போனால் பரவாயில்ல இப்போ பாலம் தாண்டி இருக்குது ரெண்டு மைல் நடந்துப் போகணும் பஸ்ஸுக்கு இந்த பத்து ரூவா இங்கேருந்து ஒரு பாலம் தாண்டுறதுக்கு பத்து ரூவா சார்ஜு கொடுத்து போகணும் அங்கேயே போனாலும் காத்துகிட்ருக்கணும் அங்கே சாப்பிடக்கூட ஒரு கடை கிடையாது அப்போ சட்ட ஆவணங்கள் தயார் பெறுவதும் கஷ்டம் வாங்குறதும் கஷ்டம் அதை வாங்கிட்டு அது தக்கனா எதுக்கு வாங்கினமோ அதை கொண்டுப் போய் கொடுக்குற இடத்துல அந்த டேட்டு முடிஞ்சுப் போயிருது அப்போ அந்த வாங்குகிற தக்கன அந்த டைம் எங்களுக்கு என்ன செய்யலை காணலை அதுவும் எக்ஸ்ட்ரா கேட்குறது கஷ்டமா இருக்குது